நாங்க மயிலாடுதுறைலேருந்து பேசுறோம் ஏஆர்சி ஜுவெல்லர்ஸ் தானே எனக்கு ஒரு நெக்லஸ்ஸும் ஒரு ப்ரேஸ்லெட்டும் வேணும் அப்படியா ஒரு ப்ரேஸ்லெட் இப்போ நியூ மாடல் ட்ரெண்டிங்கா இருக்கும்லை அதுமாதிரி கடை நெக்லஸ்ஸு ஒரு ஃபைவ் கிராமுக்கு

கடையோடய லொகேஷன் கொஞ்சம் சென்ட் பண்றீங்களா நீங்கள் கடை அட்வர்டைஸ்மென்டில் பார்த்தது தான் சரி ஓகே ப்ரேஸ்லெட் வந்துட்டு ஒரு ஒரு கிராம் அதுமாதிரி இருந்தால் போதும் அப்போது ஒரு த்ரீ கிராமில் காட்டுங்க பட் ஸ்டோன் வைச்சதா இருக்கும்லை அதுமாதிரி காட்டுங்க அமௌன்ட் அங்கே வந்து பே பண்ணலாமா இல்லை ஃபோன் பே அதுமாதிரி தான் பண்ணனுமா நாங்கள் இந்த ஃப்ரைடே வரோம் வர்லாம்ட்டு இருக்கோம் உங்களோடய டைமிங் மட்டும் சொன்னீங்கனா நாங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி வருவோம் சரி ஓகே நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டே வரேன் நீங்கள் அவைளப்புலாக தானே இருப்பீங்க சரி ஓகே நான் வரப்போ கால் பண்ணுறேன்